பூக்கடைங்களா வளர்மதி பூக்கடைங்களா எங்களுக்கு மைசூர் ரோஸு ஒரு ஒரு கிலோ வேணுங்க ஆமாங்க ஞாயிற்றுக் கெழம வீட்டில் சின்ன விசேஷம் நடக்குது அதுக்கு இப்போ மைசூர் ரோஸு ஒரு ஒரு கிலோ வேணும் கலவையெல்லாம் கலந்த மாதிரி கொடுங்க பூ வாடாமல் புது பூவாக வாடாமல் கொடுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக ம் ஒரு ஒரு கிலோ தானுங்க அதுக்கென்ன காசு என்ன காசெல்லாம் நீங்கள் சொல்கிற ரேட்டு கொடுத்துட்றோம் எங்களுக்கு ஞாயிற்றுக் கெழம ஒரு கிலோ பூ வேணும் ஆ சரி ஆ அப்போது வேறு நீங்கள் நீங்கள் கொண்டுட்டு வரீங்களா இல்லை நாங்களே வரணுமா ஆ சரி வேறு ஏதாவது பூ வேறு என்ன பூ இருக்கும் வேறு ஏதாவது அப்புறம் வீட்டுக்கும் கொஞ்சம் பூ வேணுங்க தலைக்கு வைக்கிற மாதிரி வேறு என்ன பூ குண்டு மல்லிகை அந்த மாதிரி வேறு ஏதாச்சும் பூ தலைக்கு வைக்கிற மாதிரி ஆ ம் எப்போ சனிக் கெழம வரவங்களா ஞாயிற்றுக் கெழமங்களுக்கு ஞாயிற்றுக் கெழமை விசேஷம் ஞாயிற்றுக் கெழமதான் தேவைப்படும் அது சனிக் கெழம சனிக் கெழம எடுத்து ஞாயிற்றுக் கெழம ம் ஆ ம் கடை எத்தனை மணிக்கு திறப்பீங்க நாங்கள் எத்தனை மணிக்கு வர்றது

ஆ சரி சரி கடையில் நீங்கள் இருப்பீங்களா கடையில் நீங்கள் இருப்பீங்களா ஆ சரி சரி ஆ சரி பூ நல்லா இருக்கணுங்க வாடி போய் இது கொடுத்துடாதீங்க பழைய பூ எதுவும் கொடுத்துடாதீங்க ஆமாம் ஆ சரி மல்லிகைப்பூ ஒரு கிலோ கொடுங்க மல்லிகைப்பூ இருந்துச்சுன்னா ஹலோ மல்லிகைப்பூ ஒரு கிலோ கொடுங்க அப்புறம் முல்லைப்பூ ஒரு கிலோ கொடுங்க அப்புறம் இந்த இந்த ரோஸ் கொடுங்க எல்லாமே கலந்து கொடுத்துருங்க ம் சரி கட் பண்ணுறேன்